இப்போ நான் ஃபர்ஸ்ட்டு தேடுனது வந்து க்ரூமிங் க்ரூமிங் அப்படினா வந்து நம்ம ஹேரை நம்மளோடய முடி வந்து நீக்கிறது அந்த முடி எப்படி நீக்குறோம் அப்படினா லேசர் இது மூலமாக நிற்கிற அப்போ வந்து நம்ம வந்து நம்மளோடய தோல் வந்து ரொம்ப சுருக்கம் அடையுதா அப்படினு நம்மளுக்கு ஏகப்பட்ட தோல் நோய்கள் வர்றதுக்கு ரீஸ் காரணம் இருக்குது ரெண்டாவது வந்து நாம் மேக்கப் ஐட்டம் மேக்கப் ஐட்டமில் எல்லாம் சொல்லாம் ஃபர்ஸ்ட்டு நான் சொல்கிறது என்ன அப்படினா க்ரீம் க்ரீம் தான் க்ரீம் போட்டுறனாட்டிக்கி நம்மளோடய தோல் அதாவது முகத் தோல்கலேருந்து சுருக்கம் ஏற்பட்டுரும் நம்மளோடய இளமையான வயசில் வந்து நம்ம வந்து முதுமை அடைஞ்சமாதிரி தெரிவோம் அது ஒன்று நெக்ஸ்ட்டு வந்து மாய்ஸ்சரைசிங் மாய்ஸ்சரைசிங் போட்டுறனாட்டிக்கி நம்ம ஃபேஸில் வந்து குப்பையை அடிக்காமல் இருக்கலாம் ஆனால் வந்து எப்படி அப்படினா நம்மளோடய தோல் வந்து ரொம்ப ஒரு மாதிரி பிசுபிசுனு ஆகி ஒருமாதிரி வேஸ்டாக ஆயிரும் தோலே அதுக்கப்புறம் பவுண்டேஷன் பவுண்டேஷன் தான் இருக்கிறதுலே ரொம்ப கேடான ஒன்று அதில் வந்து அந்த எதோ கெமிக்கல் மிக்ஸ் பண்ணுறனாட்டி பவுன்டேஷன் போட்டால் நம்மளுக்கு கலர் கிடைக்கும் கலர் கிடைச்சா பரவால்லை அப்போதைக்கி அது நல்லா இருக்கும் ஆனால் பிற்காலத்தில் அது ரொம்பவும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அது வந்து எல்லாருமே வந்து நம்மளோடய வயசு பிள்ளைக எல்லாரும் ரொம்ப அழகாத் தெரிவாங்க ஆனால் நம்ம மட்டும் அப்போ வந்து ரொம்ப அசிங்கமாத் தெரிவோம் இளமையில் அழகாத் தெரிஞ்சாலும் முதுமையில் ரொம்ப அசிங்கமாத் தெரிவோம் ஆனால் வந்து அவங்க மேக்கப் பண்ணிணா தான் ரொம்ப அழகாக தெரிவாங்க அப்புறம் லிப்ஸ்டிக் லிப்ஸ்டிக் முக்கியமாக யூஸ் பண்ணவே கூடாது எதனால் அப்படினா லிப்ஸ்டிக் போட்டனாட்டிக்கி நம்மளுக்கு வந்து கேன்சர் வரும் ஃபர்ஸ்ட் ஒன் கேன்சர் வரும் என்ன கேன்சர்னா ப்ளட் கேன்சர் ரத்த கேன்சர் தான் வரும் இரத்தப் புற்றுநோய் தான் வரும் அந்த லிப்ஸ்டிகில் இருக்கிற கெமிக்கல் போய் நம்மளோடய வாய் வழியாக உள்ளேப் போய் நம்மளோடய வாய் அதாவது வாயை வந்து ரொம்ப அரிச்சுடும் அந்த புண் வந்து அரிச்சுடும் அதனால வந்து நம்மளுக்கு கேன்சர் வரும் அப்புறம் வந்து பொட்டு பொட்டும் வந்து கெமிக்கல் கலந்துட்டாங்க இப்போ அந்த மாதிரி பொட்டு யூஸ் பண்ணக்கூடாது மோ இந்த ஐலைனர் அதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது சாந்துப் பொட்டு யூஸ் பண்ணலாம் சாந்துப் பொட்டு வைக்கனாட்டி பொண்ணுங்களும் அழகாக இருப்பாங்க அந்த கெமிக்கல் இல்லாமல் நல்லாகவும் இருக்கும் அப்புறம் வந்து க்ளென்சர் அந்த பேசியல் பண்ணுறது அது எல்லாம் வச்சிக்கவே கூடாது வச்சிக்கிட்டோம் அப்படினா நம்மளோடய ஸ்கின் வந்து ரொம்ப எப்படி சொல்கிறது எவ்வளோ கேவலமாகுமோ அவ்வளோ கேவலமாயிரும் அப்புறம் அந்த க்ரூமிங் அதான் அந்த ஹேர் ரிமூவ் பண்ணுறது அந்த மு முக்குக்கு கீழே இருக்கிற முடியை எடுக்கிறது வாய்க்கு கீழே இருக்கிற முடி எடுக்கிறதுனு சொல்லி இந்த மாதிரி நம்ம லேசர் ட்ரீக்மெண்ட் பண்ணுறனாடிக்கி என்னாகும் அப்படினா அந்த இடத்துல வந்து நம்ம முடி வளராது ஓகே ஆனால் வந்து அந்த இடத்துல அந்த துகள்களை அடச்சனாடிக்கி அந்த இடம் ஃபுல்லாம் வந்து ஒரு நோய் வந்து வந்த மாதிரி ஆகிரும் ஃபர்ஸ்ட்டு அது கண்ணுக்கு மேலே அந்த ஐ ஷேடர் போடுறது ஐ ஷேடர் போட்டால் அந்த ஐ ஷேடோவில் இருக்கிற கெமிக்கல் வந்து கண்ணுக்குள்ளே போய் நம்மளோடய கருவிழியை வந்து நம்ம பாதிப்பு அடையது ஃபர்ஸ்ட்டு வந்து ஐ ஷேடோ போடக்கூடாது அதுக்கப்புறம் வந்து கண்மை கண்மை வந்து நல்ல கம்பெனியாக பார்த்து யூஸ் பண்ணலாம் பண்ணக்கூடாதுனு சொல்லல நல்ல கம்பெனியாக பார்த்து யூஸ் பண்ணலாம் அதே பார்த்தம்னா இந்த லோக்கல் கம்பெனிலாம் யூஸ் பண்ணுறப்போ நம்மளோடய கண்ணில் இருக்கிற அந்த முடிகள் வந்து விழுந்து கெமிக்கல் ஆகி நம்மளோடய கண்ணு வந்து ரொம்ப வேஸ்ட்டாக போயிடும் நெக்ஸ்ட்டு வந்து இந்த பெடிக்யூர் மெடிக்யூர் அதில் வந்து என்ன க்ரீம் போட்டு அந்த காலுக்கு கைக்கு பண்ணுறாங்கனே தெரியாது அதைப் பண்ணணும் அப்படினா கண்டிப்பாக நம்மளோடய ஸ்கின் வந்து ரொம்ப டேமேஸ் ஆகிரும் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் எல்லாரும் வந்து மேக்கப் அப்படிங்கிறத வந்து விரும்புகிறாங்க அந்த மேக்கப் வந்து நம்ம இளமையில் எவ்வளோ அழகாக இருக்குதோ அது வந்து முதுமையில் அவ்வளோக்கு அவ்வளோ பாதிப்பு ஏற்படுத்தும் முக்கியமாக நாம் மேக்கப் போட்டோம் அப்படினா ஃபர்ஸ்ட்டு வர நோய் கேன்சர் அது மட்டும்தான் மோஸ்ட்லி அந்த ஃபேஸியலில் எல்லாம் வந்து முடிஞ்சளவுக்கு தவிர்த்தக்கணும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது எல்லாம் நெகட்டிவ் பாயிண்ட் இந்த மேக்கப் யூஸ் பண்ணா கண்டிப்பாக கேன்சர் வரும் நம்மளுக்கு அது ஒரு கேடுவிக்க விளைவிக்கக்கூடிய ஒரு பொருள் தான் அந்த மேக்கப் அதே மாதிரி தான் அந்த ஹேர் ரிமூவர் க்ரூமிங் அதுவும் வேஸ்ட்டு தான்